எனக்கு செடி வளர்த்துறது எல்லா செடி வளர்த்துறதுமே ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து பூச்செடி வந்து பார்த்திங்கன்னா எ எல்லா பூவு பூக்களுமே நான் வளர்த்துட்ருக்கோம் பூச்செடிகள் பார்த்திங்கன்னா மெயினா ரோஸ் செடியும் மல்லிப்பூ செடியுமே வளர்த்துறோம் அது வந்து எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிவேன் அப்புறமேட்டு சாமிக்கு படைக்கிறத்துக்கு பூ வெளியில் வாங்கிறதில்லிங்க அந்த அதுக்கு எல்லா பூவுமே வந்து சாமந்தி பூவும் அரளிப்பூவும் வீட்டில் வச்சு வளர்த்துக்குறோம் அதனால எனக்கு செடி வளர்த்துறது பூச்செடியில் ரொம்ப ஆர்வம் அதிகம் இப்போ அதே காய்கறியில் பார்த்திங்கன்னா இப்போ வெளிலெலாம் எங்கேயுமே காய்கறி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு ஆர்கானிக்காக கிடைக்கறது இல்லைங்க எல்லாமே பூச்சு மருந்தெல்லாம் அடித்து தான் வருது அதனால் என்னால் முடிஞ்சளவுக்கு எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கான காய்கறி மட்டுமே கொஞ்சமாக யூஸ் கொஞ்சமாக தேவைப்பட்ற அளவுக்கு நானே பண்ணிக்கிறேன் முக்கியமாக அந்த கத்திரிக்காய் வெண்டக்காய் அப்புறமேட்டு கொத்தவரங்காய் இதுமாதிரியான சின்ன சின்ன செடிகளெலாம் வந்து நானே வளர்த்துக்குறேன் தேவையானதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து பலச்செடிகள் பார்த்திங்கன்னு வச்சுங்க பல மரங்கள்ல பாத்திங்கன்னா வாழைமரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க வாழைமரம் பார்த்திங்கன்னா அதோடய வாழை இலையும் யூஸ் பண்ணிக்கிறோம் வீட்டுக்கு அதோடய மரங்களையும் அதோடய தண்டையும் யூஸ் பண்ணிக்கிறோம் பூவும் யூஸாகுது அது பழமும் கொடுக்குது அதுவும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் வாழைமரம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனாலேயே எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடுச்சிருக்கு